எங்கள் பகுதியில் வந்து காப்பீட்டு திட்டோமலாம் ஒழுங்கான செயல் முறையில் தான் நடக்குது எங்கள் வீட்டு காப்பீட்டு திட்டமுமே நல்லாதான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது எங்கள் இதில் வேலை பார்க்குறவரு சுப்ரமணியம் அது வந்து சிக்கல் இல்லாமல் தான் நடக்குது அரசாங்கத்திடம் இருந்து எந்த உதவியும் வரல அவங்க கே நான் நேர்மையாக தான் பண்ணுறாங்க காப்பீட்டு திட்டம் ஒழுங்கான செயல்முறையில் தான் எங்கள் வட்டாரத்தில் நடக்குது நாங்கள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்கு எங்கள் வட்டாரத்தில் ஒழுங்காக தான் இருக்குது எந்த பண உதவியும் அரசாங்கத்திடம் இருந்து வரல அவங்க நேர்மையாக தான் வேலை பார்க்குறாங்க